காலப்போக்கில் குறிப்பாக மொழி மற்ற மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களின் தாக்கத்தால் தமிழ்மொழியின் பயன்பாடு எப்படி மாறிவிட்டது முன்னாடியெல்லாம் இன் பழைய காலத்துல டூ தௌசண்ட் நையன்டீஸ் நையன் நையன்டீஸெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே தமிழ் மட்டும்தான் ஆனால் இப்போ இங்கிலீஷ் இங்கிலீஷையும் தாண்டி ஹிந்தி தான் ஹிந்தி தான் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ தமிழெல்லாம் வந்து ரொம்ப கீழே இருக்குது தமிழ் லாங்குவேஜெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டாகவே மதிக்கலை இங்கிலீஷ் ஹிந்தி இந்தமாதிரிதான் எல்லாேருமே கற்றுக்குறாங்க அதுக்காக ஆபெல்லாம் இன்ஸ்ட்டால் பண்ணி எல்லாேருமே அது ஹிந்தி கற்றுக்கறது இங்கிலீஷ் கற்றுக்கறது அப்படி இல்லைன்னா புக்ஸ் ஏதாச்சு வாங்கி இது பண்ணுறாங்க அமெரிக்காலெல்லாம் இங்கிலீஸ் தான் தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அல்மோஸ்ட்டு எல்லாேருக்குமே தமிழ்தான் தெரியுங்றதுனால அவங்க வந்து இப்போ வந்து எல்லாேருமே இங்கிலீஷை நோக்கிதான் எல்லாேருமே பயன்படுத்துகிறாங்க இப்போ இங்கிலீஷ் தான் தெரிஞ்சவங்கதான் பெரிய பணக்காரங்கள் அறிவாளிங்க அப்படிலாம் எல்லாேரும் நினச்சிக்கிறாங்க அதனால் அதனால் தமிழ் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு தமிழ் தெரிஞ்சவங்களெல்லாம் அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது அவங்களுக்குலாம் அறிவில்லை அப்படின்லாம் அவங்களாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாமே இங்கிலீஷ் ஹிந்தி இந்தமாதிரில்லாம் லாங்குவேஜஸ் வரவேதான் தமிழ் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு இங்கிலீஷில் வந்து நிறைய க்ராமர்ஸெல்லாம் இருக்குது ஹிந்தின்னும் போது அதுக்கும் சின்ன வயசிலெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு சைட் லாங்குவேஜாக இருந்தது ஆனால் இப்போ இதுதான் பெரிய லாங்குவேஜாகவே இருக்குது தமிழ் இங்கிலீஷெல்லாம் ஒரு சைட் பார்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் தான் நம்ம படிக்கும்போது சின்ன வயசிலெல்லாம் எல்லாேருமே தமிழ்தான் படிப்பாங்க இங்கிலீஷுங்றது ஒரு சப்ஜெக்ட் ஹிந்திங்றது இன்னொரு சப்ஜெக்ட் மிச்ச எல்லாத்துலேயுமே எல்லாேருமே ஹிந் தமிழ்தான் படிப்பாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாேருமே இங்கிலீஷ் தான் படிக்கிறாங்க ஒரு சைட் லாங்குவேஜாக தமிழ் படிக்கிறாங்க அப்படிதான் எல்லாேருமே படிக்கிறாங்க தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்குலாம் அவ்வளோலாம் வேலை கிடைக்கிறதில்ல அவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறதில்ல இங்கிலீஷ் மீடியம் எடுக்கிறவங்கதான் நல்லா படிக்கிறாங்க நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க மெச்சூர்டாகவும் பிஹேவ் பண்ணுறாங்க ஸோ அதனால் இப்போ வந்து அல்மோஸ்ட்டு இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்த பேங்களூர் சைடெல்லாம் போனால் கன்னடாதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கன்னடா வேறு கற்றுக்கலாம் நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கறதுனால நம்மளுக்கும் யூஸ்ஃபுல் தான் வேலைக்கு படிக்கிறதுக்கு எங்கேயாச்சும் இப்போ நம்ம வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சின்னா அப்பெல்லாம் இங்கிலீஷ் தேவைப்படும் அப்படி இல்லைன்னா ஆந்திரப்பிரதேஷ் இந்தமாதிரி போனோன்னால் தெலுங்கு தேவைப்படும் இந்தமாதிரி எல்லா லாங்குவேஜுமே நம்மளும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தமிழ்நாடுன்னும் போது தமிழ் ஓகே ஆனால் மிச்ச கன்ட்ரீஸெல்லாம் போனோன்னால் நம்மளுக்கு வேறு லாங்குவேஜ் தேவைப்பட்றதுனால நம்ம அல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தமிழ்ன்னும் போது இப்போ வந்து தமிழ்நாட்ல மட்டும்தான் தேவைப்படுது இப்போ தமிழ்நாட்லியுமே இங்கிலீஷுங்ற ஒன்றுதான் நிறைய பேர் இது பண்ணுறாங்க இங் இன்டெர்வியூ போனாலும் சரி இங்கிலீஷ் தான் எல்லாேருமே இங்கிலீஷில் தான் கொஷின் கேட்குறாங்க வந்து வேறு எதுனால் சைடில் போனோன்னால் ஹிந்தியில் கேட்பாங்க கன்னடா சைட் போனோன்னால் கனடாவில் கேட்பாங்க தெலுங்கு சைட் போனோன்னால் தெலுங்கில் கேட்பாங்க எல்லாேருமே இப்போ அன் அந் அதை நோக்கிதான் பயணம் பண்ணுறதுனால அது எல்லாேருக்குமே ரொம்ப தமிழ் வந்து ரொம்பவே கீழே இறங்கி போயிடுச்சு இந்த மாதிரில்லாம் போகிறதுனாலதான் தமிழ் வந்து கீழே இறங்கிருச்சி இல்லைன்னா தமிழ்தான் உயர்ந்து நிற்கும் தமிழ்மொழி எப்பயுமே தாய்மொழின்னு சொல்வாங்க அது ரொம்பவே தூய்மையான மொழி அதுக்கெல்லாம் நிறைய எதுவும் கிடையாது இங்கிலீஷுன்னும் போது க்ராமர் மிஸ்டேக் வரும் அந்தமாதிரில்லாம் நிறைய வரும்